வட இந்திய சாப்பாடெல்லாம் நம்மளுக்கெல்லாம் சாப்பிட பிடிக்காது எப்பாவாது அதிசயமா சப்பாத்தி பண்ணுவோம் அதே சாப்பிட்ட மாதிரி இருக்காது நம்மளுக்கு அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தானே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ந இல்லைன்னா கம்பு ராகி கம்பு கம் கம்பு சோறு செய்வோம் ராகி களி செய்வோம் இந்த மாதிரி தெனை சாமை இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவோம் சப்பாத்தி எல்லாம் எப்பாவாது ஒரு தடவை சாப்பிடுவோம் உப்புமா பண்ணுவோம் வட இந்திய சாப்பாடெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராது இங்கேத்துகாருக்கெல்லாம் நமக்கு அரிசி தான்